படிக்கிறது படிக்கிறதுன்றது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் தான் இப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து யாருமே படிக்காமல் இருக்கிறது இல்லை யாரும் படிக்காமல் இருந்ததில்ல இப்போ வந்து இந்த உலகத்தில் அதுவும் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் படிப்புன்றது ஒரு அவசியமான விஷயமா ஆகிடிச்சி இப்போ வந்து அது என் மகனாக இருக்கட்டும் இல்லை சகோதரனாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அடிப்படை படிப்புன்றது வந்து இந்த உலகத்தில் இப்போ நம் இப்போ வந்து நம்ம வந்து அது ஒரு சர்வே பண்ணி வாழ்வதற்கு வந்து ஒரு அடிப்படையான விஷயம் படிப்புதான் எங்கே போனாலும் சரி மின்னாடி மொதல் கேட்கறது என்ன படித்துருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க படிப்புன்றது வந்து முக்கியம் தான் அதுவே வந்து அவசியம் அதுவும் அவசியம் தான் அதுவே வந்து எல்லாம் ஆகிடாது இப்போ வந்து ஒரு பத்தாவது படி பத்து பன்னெண்டு ஒரு டிகிரி முடிச்சவங்க எல்லோருமே வந்து ஒன்றுதான் இப்போ வந்து அவ அவங்க திறமைய வெச்சுதான் அவங்க வந்து லைஃப்பில் முன்னுக்கு வராங்க இப்போ வந்து டென்த்து படிக்கிற ஒரு டுவெல்த்து படித்த பையன்கிட்ட போய் டுவெல்த்து படித்த பையன்கிட்ட போய் கூட ஒரு வேலை கொடுத்தாலும் அவனுக்கு அதுவே ஒரு காலேஜ் பையன்னால் கூட அதுதான் அதாவது படிப்புன்றது ஒரு அத்தியாவசியமான விஷயம் அது வந்து எல்லோருக்கும் கிடைக்கணும் எல்லோருக்கும் கிடைச்சிட்டுதான் இருக்குது ஆனால் அவன் வந்து அதை முழுமையாக முழுமையாக படிக்கிறதும் அவங்க அவங்க அதாவது அவங்க அவங்க திறன் பொறுத்து தான் இருக்குது நான் வந்து இவ்வளோ அவ்வளோலாம் சொல்கிறதுக்கு இல்லை அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு நாலேஜ் அறிவை வளர்த்துக்கிட்டா அது வந்து மிகவும் உறுதியாக இருக்கும் உறுதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்க வாழ் வாழ்வதற்கும் அவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அது வந்து எல்லா விஷயத்துலையும் படிப்பு யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வாங்குறதுலேருந்து ஒரு பொருள் விற்குறதுலேர்ந்து ஒரு விஷயத்த பற்றி பேசும் போதும் தெரிஞ்சுக்கும் போதும் அவன் வந்து படிப்புன்றது படி படிக்கிறதுன்றது ஒரு அளவுக்கு மற்றபடி இந்த விளையாட்டுக்கள் மற்றபடி அவனுக்கு என்ன ஆசை அவன் அந்த படிப்பை தாண்டி அவங்களுக்கு என்ன ஆசையோ அவங்களுக்கு என்ன செய்ய ஆசைப்பட்றாங்களோ அதுக்குத் தான் வந்து முக்கியத்துவம் தருணும் ஒரு ஒரு மகன் ஸ்தானம் ஒரு மகன் மகன் ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி சகோதர ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி படிப்புன்றது முக்கியம் தான் அதில் வந்து அவங்க அதை படிக்கிறது வந்து நமது கடமை அதை அவங்க லைஃபுக்கும் வந்து ஹெல்ப் ஆகும் அதுவே வந்து அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை அவங்கதான் வந்து முடிவு பண்ணணும் அந்த முடிவு அந்த முடிவு வந்து நானாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி நான் உங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க அவங்க முடிவை வந்து அவங்களாதான் எடுக்க முடியும் படிப்புன்றது ஒரு அத்தியாவசியமான தேவைதான் அதுக்குன்னு வந்து எல்லாமே படிப்பு ஆகிடாது படித்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்டு சொல்கிறதுதான் ரொம்ப படிக்கணும் நீ இதுதான் படிக்கணும் நான் சொல்கிறத தான் படிக்கணுன்றதலாம் விருப்பம் கிடையாது அவங்க அவங்க வந்து இந்த இதை முடித்துட்டு நான் இதை பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாங்கனால் கண்டிப்பாக நான் பண்ணி வைக்கலாம்